என்னோடய ஃபஸ்ட் ப்ரோடக்ட் வந்து சேரி அந்த சேரி எப்படி நான் பார்த்து ஆர்டர் பண்ணேன்னா ரொம்ப ஒரு மாதிரி லைட் கலர் பார்த்தேன் அந்த அந்த அதோடய இருக்கிற லைட் கலரில் பார்த்து தான் நான் வந்து ஆர்டர் பண்ணிணேன் ரொம் வரபோதும் அப்படி தான் வந்திருந்துச்சு ரொம்ப லைட் கலராக வந்துருந்துச்சு அண்டு வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்துச்சு அது கொஞ்சம் வியர் பண்ணுறத்துக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரொம்ப பார்க்கறத்துக்கு ரொம்ப எலகெண்ட்டா நிறைய டிசைன்ஸெலாம் இல்லாமல் ஒரு சிம்பிளான சேரி தான் நான் ஆர்டர் பண்ணிருந்தேன் அதே மாதிரி தான் வந்து இருந்துச்சு அம் சில ப்ரோடக்ட்டு வந்து பார்க்கறத்துக்கு வந்து ரியல் இமேஜில் வந்து வேறு மாதிரி இருக்கும் பார்க்கறத்துக்கு அந்த கேமராவில் பார்க்கறத்துக்கும் வேறு மாதிரி இருக்கும் பட் இது அப்படி கிடையாது இது வந்து என்ன காட்டினாங்களோ அதே ப்ரோடக்ட்ஸ் சேம் ப்ரோடக்ட் தான் நான் வந்து ரிஸீவ் பண்ணிருக்கேன் ரொம்ப ரொம்ப எலகெண்ட்டாக இருக்குது இந்த ப்ரோடக்ட்டு அது தான் எனக்கு ரொம்ப இந்த ப்ரோடக்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சுருக்கு இந்த ஆர்டர் போட்டது எனக்கு ரொம்ப பிடிச்சுருக்கு